கிராமப்புறத்தில் வந்து தொழில்கள் தொடங்கும்பொழுது வணிக ரீதியாகவும் வா வாகன போக்குவரத்து மக்கள்தொகை பெருக்கம் கிராமப்புற சுகாதார இவைகள்லாம் அனைத்தும் கணக்கிட்டு ஒரு தொழில் தொடங்கும்பொழுது கிராம வங்கிகளில் லோன் கிடைப்பது மிகவும் சிரமமாக உள்ளது மற்றும் அதுக்கு சார்ந்த பொருட்கள் நகர்ப்பகுதியிலேருந்து தெரிவிக்கப்படவேண்டிய சூழ்நிலையில் கிராமப்புறவாசிகள் உள்ளதால் அப்பொருட்கள் அனைத்தும் இது நகர்ப்புறங்களை ஒட்டியே இருக்கின்றன இ இது வணிகங்கள் மேற்கொள்ளும்பொழுது வாகனம் மற்றும் பண தேவைகளுக்காக அதிக அளவில் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை கிராமப்புற இளைஞர்களுக்கு ஏற்படுகிறது தொழில் தொடங்கும்பொழுது அரசும் அரசு சார்ந்த உதவிகள் கிடைப்பதிலும் மிகவும் சவால்கள் உள்ளன இது வங்கிகளின் மூலமாகவும் அவங்க கிராமப்புற தொ இளைஞர்களுக்கோ தொழில் தொடங்குவதற்கு போதிய அளவு உதவிகள் கிடைக்கப்படுவதில்லை அப்படியே உதவிகள் கேட்கப்படுகின்ற தொகைக்கு ஈடான மற்ற விவரங்கள் வங்கியின் மூலம் கொடுக்கப்பட்டு மற்றும் அதை நாங்கள் பெறுவதற்கு மிகவும் சிரமமாக உள்ளது மற்றப்